எங்கள் திருவண்ணாமலை மாவட்டத்தில் அண்ணாமலையார் கோவில் வந்து ஃபேமஸாக இருக்கு அங்கே வந்து மக்கள்கள் அனைவருமே பவுர்ணமி பவுர்ணமிக்கு வந்து கிரிவலம் போவாங்க அதுவும் சித்ரா பவுர்ணமின்னா ரொம்ப ஃபேமஸான இடோம் சித்ராபவுர்ணமிக்கு வந்து நிறைய பக்தர்கள் அங்கே வந்து கோயிலில் பார்க்க போவாங்க இந்த கோயில் பார்க்குறது மட்டும் இல்லாமல் கிரிவலத்துக்கும் போவாங்க அதுக்கப்புறம் கார்த்திகை மாதம் ஆனால் கார்த்திகை தீபத்திற்கு அன்று மலை மேலே போய்விட்டு பக்தர்கள் அனைவரும் விருப்பமுள்ளவர்கள் மேலே போய்விட்டு அந்த கொ கொப்பரையில நிறையா எண்ணெய் நெய்யி பெரிய விளக்கு திரி அதெல்லாம் போட்டு விளக்கேத்தி வழிபடுவாங்க அப்போ வந்து திருவண்ணாமலையில அன்னிக்கும் கிரிவலம் இன்றும் அதிக பக்தர்கள் வந்து கிரிவலமாக போய்விட்டு வருவாங்க அதுக்கு எதுக்குன்னா அது வந்து ஆன்மீக சக்திலாம் ஒன்றும் இல்லை அது வந்து இயற்கை வாயுலா நிறையா மக்கள் அந்த கிரிவல சுற்றி வர சொல்ல அதை வந்து இயற்கை வாயுங்கள் எல்லாம் வந்து நிறையா வந்து கிடைக்குன்றதுக்காக அந்த விளக்க ஏற்றி ஒரு பிரகாசமான வெளிச்சத்தை கொடுக்குறத்துனாலதான் அந்த விளக்கு ஏற்றுறாங்க அதை வந்து பெரிய கார்த்திகை தீபமாக கொண்டாடப்படுறாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு அது திருவண்ணாமலை பக்கத்தில் வந்து சாத்துனூர் டேம் இருக்கு அங்கே வந்து டைமிங் எல்லாம் இல்லை எப்போ வேணாலும் போயிவிட்டு வரலாம் அதுக்காக வந்து எப்போ வேணாலும் போயிவிட்டு வர்லான்னா காலையில எயிட் டூ ட்வெல்லு ஈவினிங் ஃபோர் டூ எயிட் அந்தமாதிரி டைமிங் இருக்கு அந்த டைமில் மட்டும்தான் திருவண்ணாமலை பக்கத்தில் இருக்கிற சாத்தனூர் டேம் அங்கே வந்து எப்போ வேணாலும் போகலாம் எப்போ வேணாலும் வரலாம் அங்கே வந்து நீர்வீழ்ச்சிகள் அதாவது சாத்தனூர் அணை அணைன்னா அங்கே வந்து நீர்வீழ்ச்சிகள் எல்லாம் நிறையா கொட்டு கொட்டுறதுனால டைமிங் வந்து டைமிங் இருக்கணும் அது தான் திருவண்ணாமலை பக்கத்தில் இருக்குது அதுக்கப்புறம் நான் வந்து எங்கள் ஊரில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு அடிக்கடி போவேன் அங்கே போகணுன்னா அழகான கோயில்களையும் அங்கே செதுக்கி வச்சிருக்க சிலைகளையும் பார்க்கலாம் இது தான் நான் எங்கள் ஊரில் இருக்கிற கோயிலுக்கு போய்விட்டு நிறையா பார்ப்பேன் அதுக்கப்புறமேட்டுக்கு திருவண்ணாமலைக்கு எப்போ வேணாலும் போவோம் அங்கே போய்விட்டு பவுர்ணமிக்கு பவுர்ணமிக்கு மந்த்லி பவுர்ணமிக்கு கூட நாங்கள் போய்விட்டு வருவோம் இது தான் திருவண்ணாமலையில் பெரிய ஃபேமஸாக அண்ணாமலையார் கோயிலும் சாத்தனூர் அணையும் இது இரண்டுமே ஃபேமஸாக உள்ளது இங்கு சாத்தனூர் நாணைளயும் திருவண்ணாமலை போறவங்க எல்லாருமே அங்கே போய்ட்டு தான் வருவாங்க சாத்தனார் சாத்தனூர் அணைக்கு